நம்ம மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சி இருக்குன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சி அந்த மாதிரி தான் இப்போது உலகமே வா மாறி போயிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இப்போ கைவினைப் பொருட்களை பார்த்திங்கன்னா கூட ஆன்லைனில் விற்கிற அளவுக்கு முன்னேறி இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மண்பாண்டம் பொருட்கள் அதையும் ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டி பானைலாம் கூட அமேசானில் விக்கிறாங்க நிறைய கைவினை பொருட்கள் எல்லாம் ஆன்லைனில் விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் அலைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் ஆன்லைன்லேயே நம்ம வாங்கிக்கலாம்